சார் ஆ சார் எனக்கு பாருங்க என் பேர் லலிதாங்க ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்குதுங்க சார் பலவீனமாக இருக்கிறேனுங்க கடைசி இப்போ இந்த ரெண்டு மூணு நாளாகவே ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்குதுங்க சாப்பிட்றதெல்லாம் வாந்தி வந்துடுதுங்க சரிங்க சார் சாப்பிட்றதெல்லாம் வாந்தி வருதுங்க ஆமாங்க சார் பாருங்க நான் கட்டட வேலைக்கு போகிறேங்க ஆ வேலை எச்சு தாங்க சார் அதனாலேயா இனி என்னென்று தெரியலிங்க இந்த ரெண்டு நாளாகத்தாங்க சார் இப்படி இருக்குது சாப்பிட்றதுப் பூரா வாந்தியாகிடுதுங்க நேற்று காலையில் சாப்பிட்லேங்க மத்தியானம் பொழுது அன்றைக்கு சாப்பிட்டேங்க காலையில் சரியா சாப்பிட முடியிலேங்க சார் சரிங்க சரிங்க சரிங்க உடம்பு பலவீனமாக இருக்குதுங்க சார் அதுக்கு என்னங்க சார் பண்ணுறது என்ன சாப்பிட்லாங்க

சார் பழம் பழமெல்லாம் சாப்பிட்டுப்பனுங்க பால் தான் பிடிக்கிறதில்லிங்க பால் டீ காபி அதிகமாக குடிக்க மாட்டேனுங்க பால் கொஞ்சோண்டு சரிங்க சார் இப்போ சாப்பிட்றது எப்படிங்க சார் ஏதாவது மூணு வேளைக்கும் மருந்திருக்குங்களா சரிங்க சார் சாப்பிட்றது ஏங்க சார் வாந்தியாகுது வாந்தியாகாமல் இருக்கிறத்துக்கு ஏதாவது சொல்லுங்களேன் நெஞ்சு பசியால் அப்படியிருக்குமா சரிங்க பசியாகிறத்துக்கு எதாவது மருந்து கொடுங்க பசியே ஆகமாட்டிங்குதுங்க பசிக்குமே சத்து டானிக்கும் எதாவது கொடுங்கய்யா வேறு என்ன பசிக்கவும் மாட்டேங்குது சாப்பிட்டாலும் வாந்தி வருது சரிங்கய்யா திரும்ப அப்படியே மாத்திர எழுதிக் கொடுங்க அது சாப்பிட்டும் மறுபடியும் எனக்கு சேரல அப்படின்னா நான் திரும்ப உங்களை வந்து பார்க்குறேங்க ஆ நன்றிங்க நன்றிங்கய்யா